ஹலோ ஆ சொல்லுங்கள் யார் ஆ ஆமாணா என்ன சொல்லுங்கண்ணே ஆ வில பத்துக் கிலோ ரோஜாப்பூ வந்து ஆயிரவாணே திருப்பி ஒரு கிலோ மல்லிப்பூ வந்து ஆயிரத்தி ஐந்நூறுபா வரும் வேற எதுவும் ஏதாச்சும் வேற எதுவும் பூ வேணுமா பிச்சுப்பூ வந்து அது ஆயிரத்தி முன்னூறுபா வரும் ஒருக்கிலோ

கனகா வந்து அது வந்து ஆயிரத்தி இரநூறு வரும் ஒரு கிலோ சாமந்திப்பூ வந்து அது ஆயிரத்தி முந்நூறுவாண்ணே ஆமாம் உங்களுக்கு எந்தப்பூ வேணும்

சரி சார் மாலையாகவும் நம்மள்கிட்ட உண்டு எல்லாப்பூவும் உண்டு ஆ டெலிவரி வச்சு சொன்னேன் ஹோல் சேலாகவும் கொடுப்போம் லூஸ்லேயும் தனியாகவும் கொடுப்போம் அட்ரஸ் சொல்லுங்கள்

பதினெட்டு சரிணே கல்யா அதெல்லாம் பிரச்சனை இல்லை அதெல்லாம் பிரச்சனை இல்லை பார்த்துதான் தருவோம் சரி இப்போது கல்யாணம் என்னைக்குணே நாளைக்கா செரி அப்போ நாளைக்கு காலையில உங்களுக்கு டெலிவரி பண்ணிடவாணே அதேமாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களை யாருன்னாலும் சொல்லுங்கள் நம்ம கடையிலருந்து உங்கள் பேரை சொல்லி வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணியே கொடுக்குறோம் ம் சர்ண சர்ண ஆ